இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஒம்பது பத்து பத்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்போது பதினொன்று பன்னரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு